எங்கள் ஊரில் வந்து வணிக நடவடிக்கைகளுக்கு பார்த்தீங்கன்னா கோழி முட்டை அப்புறம் லாரி பட்டற இதலாம் வந்து எங்கள் பகுதியில் அதிகமாக இருக்கூடிய ஒரு இடம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் விவசாயம் எங்கள் ஊரில் அதிகமாக நடக்குது விவசாயத்தில் நெல் உளுந்து பருத்தி சோளம் கிழங்கு இதெல்லாம் நிறையா வந்து எங்கள் ஊரில் பயிரிடுறாங்க இதுவும் நிறைய இடத்துக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது இதே போல் பார்த்தீங்கன்னா குச்சிக் கிழங்கெல்லாம் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது இந்த சேகோ ஃபேக்ட்ரிக்கு போகுது அந்த சேகோ பேக்ட்ரி மூலிமா வந்து ஜவ்வரிசி தயாரிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொல்லிமலைங்கிறது ஒரு பெரிய ஒரு கொல்லிமலை மலை இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா மிளகு தேன் மூலிகைப் பொருள் எல்லாம் இருக்கூடிய எடம் சித்தர்கள் வாழ்ந்த பூமின்னு சொல்லக்கூடிய இது இயற்கை வளங்கள் நிறைந்த இடம் எங்களுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருள் வந்து இங்கேருந்தான் மற்ற இடத்துக்கெல்லாம் பொருளெல்லாம் ஏற்றுமதி ஆகுது கோழி முட்டை பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலியும் கோழி முட்டை நாமக்கல்லில் இருந்து ஏற்றுமதி ஆகுது